எங்கள் பகுதியில் வந்து நிறையவே கோட்டைகள் கோவில்கள் நினைவுச்சின்னங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே நான் பார்த்ததில்ல ஒரு சில அடையாளங்கள் மட்டும் வரலாற்று அடையாளங்கள் மட்டும் நான் பார்த்திருக்கேன் எல்லா இடத்துலியுமே எல்லா பகுதியிலேயுமே அந்தந்த ஊருகளுக்கான அந்தந்த பகுதிகளுக்கான அடையாளங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அடையாளங்கள்னால் எல்லாமே ஏதாவது ஒன்று இருக்கதான் செய்யும் இருக்கணும் அந்த மாதிரி எங்கள் பகுதியிலேயுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் இல்லாமையும் இருக்குது ஆனால் எங்கள் பகுதிக்கான வரலாறு முக்கியத்துவம் அப்படிங்கறது நிச்சயமாக அந்த ஒரு சில கோவில்களெல்லாம் இருக்குது இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்கள் ரொம்ப வருஷமா அதெல்லாம் இருக்குது அப்படிங்கம்போது ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா இருக்க கோவில்கள் எல்லாமே இருக்குது அது எல்லாமே நிச்சயமாக எங்கள் பகுதிக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடையாளம் தான் சொல்லணும் நான் வந்து ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் பல இடங்களுக்கு நான் போனதில்லை பார்த்ததில்ல அதனால அதை அது பற்றி எனக்கு தெரியலை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த கோவில்கள் கோட்டைகள் எல்லாமே நான் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே எங்கள் ஏரியாவில் இருக்குது நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன்